நான் வந்து கவர்மண்ட் கேள்ஸஸ் ஸ்கூலில் படித்தேன் ஸ்கூல் டேஸ் அப்போது ப்ளஸ் ஒன்னில் திருச்சி கூட்டிட்டு போனாங்க மார்ச்ஃபாஸுக்கு அப்போது நான் கேமில் இருந்தேன் திருச்சி ஃபுல்லாக சுற்றி காண்மிச்சாங்க அண்டு காலேஜ் படிக்கும் போது டிபார்ட்மெண்ட்வைசில் டேமுக்கு கூட்டிட்டு போனாங்க என்எஸ்எஸ் கேம்ப்பில் நிறையா சுற்றிப் பார்த்தோம் விளாடினோம் க்ளீனிங் எல்லாம் பண்ணோம் சோசியல் சர்வீஸ் பண்ணோம் அண்டு இப்போது ரீசென்ட்டாக போனோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கிருஷ்ணகிரி டேமுக்கே போனோம் அங்கே நல்லா என்ஜாய் பண்ணோம்